ஆ சொல்லுங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் சொல்லுங்க

ஆ சொல்லுங்க அஞ்சு கிலோ போதுமா மேடம் இல்லை பத்து பத்து கிலோவில் போட்டுங்களா வெங்காயம் தக்காளி எல்லாம்

ஆ அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது மேடம் நீங்கள் ஒரு வாரம் வெளியேக் கூடும் வெச்சுருந்து நீங்கள் சமைக்கலா ம் நேராக வந்து வாங்குறீங்களா இல்லை ஆர்டரு லிஸ்ட்டு கொடுக்கிறீங்களா நாங்கள் வந்து டெலிவரி பண்ணணுமா மேடம் ஆ ஆமாங்க மேம்

இல்லை மேடம் நீங்கள் எப்படி நீங்கள் பல்க்காக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணணும் பண்றமாரி வரும் டெலிவரி வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறீங்களோ அதுக்கேற்றமேரி நாங்கள் ஷிப்பிங் சார்ஜும் வாங்குவோம் மேடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குங்க இதேமாரி அட்ரஸ்ஸு ஏதா சொல்லுங்க மேடம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் சொல்லுங்க நாங்கள் டெலிவரி பண்ணிடறோம் ஷிப்பிங் சார்ஜு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் மேடம் ஆ ஆ அதெல்லாம் கொடுப்போம் மேடம் எக்ஸ்ட்ராலாம் வாங்குவோம் ஆ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் மேடம் அது நீங்கள் வந்து பாருங்க வந்து பார்த்து நீங் பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க ஆ அப்புறம் எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு அரிசி மாவு மைதா மாவு எல்லாம் இருக்குது மேடம் நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க மேடம் ஆ ஆ சேரிங்க மேடம் இதேமாரி உங்கள் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க மேடம்

இல்லை மேடம் இப்போ நாங்கள் நாங்கள் நோட்டில் எழுதணும் நீங்க உங்கள் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சொல்லுங்க ஏன்னால் இப்போ நான் கடையில் இருக்கமாட்டேன் கஸ்டமர் தான் இருப்பாங் க ஆ நீங்கள் நீங்கள் ஃபோ ஆ சரி மேடம் ஆ ஆ ஆ ஆ நீங்கள் வந்து கைலையும் பண்ணலாம் ஜிபேயும் பண்ணலாம் மேடம் ரெண்டுமே இருக்குது ஆ சரிங்க மேம் ஆ உங்கள் அட்ரஸு ஆ சேரிங்க மேடம் ஆ வந்து பாருங்க